ஓவியங்கள் வரைவதற்கு முதல நம்ப என்ன கவனிக்கணும்னா முதல் முதல வரைய கற்றுக்குறவங்க ஃபர்ஸ்ட் அதில் பயன்படுத்துகிற உபகரணங்களை எப்படி பயன்படுத்தனும் அப்படிங்குறது நம்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்கணும் அதில் யூஸ் பண்ணுற பிரஷ்சு பென்சில் அந்த மாதிரி இருக்குறதுலாம் எப்படி வந்து எந்த கோணத்தில் பிடிச்சா எப்படி பட்ட ஓவியங்கள் வரையலாம் எப்படி வந்து ஒரு மலை வரையணும்னா அதுக்கு எப்படி வந்து பென்சிலோ இல்லை ப்ரஷோ எப்படி வந்து பயன்படுத்தனும் அப்படிங்குறத நம்ப தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் தேவைப்படும் நம்ப எவ்வளோ பயிற்சிகள் எடுக்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ப வந்து ஓவியர்களாக ஆகுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நிறைய ஓவியர்களை பற்றி நம்ப தெரிஞ்சுக்கணும் அவங்க வரைஞ்ச படங்கள் அதில் ஓவியங்கள் அதெலாம் பார்த்து நம்ப எப்படி எப்படி வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்குறத அந்த பயிற்சிகளை நம்ப வந்து பார்த்து நம்ப தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து நிறைய பயிற்சிகள் எடுக்க எடுக்க தான் நம்மளுக்கு வந்து திறமைகள் வளரும் அது மூலியமாக தான் நம்ப வந்து நிறய ஓவியங்கள் வரையுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் ஒரு ஊக்கம் நம்மளுக்கு கிடைக்கும்